ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நாங்கள் எங்காவது வெளியில ஊருக்கு போகணும் அப்படினா நடந்துதான் போகணும் இல்லைனா சைக்கிள்ல போகணும் அது மாதிரிக்கி தான் இருந்துச்சு ஆனால் இப்போல்லாம் வந்து இப்போ காலம் மாதிரி நல்லா ஜென்ரேஷன் இந்த ஜென்ரேஷன்லாம் வந்து இப்போ வந்து எங்காவது போகணும் அப்படினா பஸ்ஸு வீட்டுக்கிட்டவே பஸ்ஸு வருது பஸ் வசதி இருக்குது அப்புறம் வந்து கடைகள்லாம் பக்கத்திலையே இருக்குது அப்புறம் வந்து இப்போது ரொம்ப சட்டுனு ரீச் ஆகணும் அப்படினா ஒரு கேப் புக் பண்ணால் நம்ம சட்டுனு அந்த இடத்துல போய் சேர்ந்தர்லாம் அப்புறம் வந்து டெக்னாலஜிலாம் வளர்ந்துருக்கறனால எல்லாமே ஆன்லைன்லயே நம்ம ஆர்ட்ரு பண்ணிக்கிறோம் ஃபுட்டு அப்புறம் வந்து மளிகை சாமான் பால் பாக்கெட் எல்லாமே எல்லாமே வந்து நம்ம வீட்டுக்கே வந்து கிடச்சிருது அதனால் நம்ம எங்கேயும் போய் அலைய வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப வந்து மாதிரி இருக்குது காலம் உலகம் வந்து ரொம்பவுமே முன்னேற்றத்தில் தான் இருக்குது ரொம்ப மாறி இருக்குது அப்புறம் வந்து என்ன சொல்கிறது எல்லாம் வந்து உபயோகமாக இருக்குது கண்டிப்பாக வந்து இந்த மாற்றம் வந்து நல்லாயிருக்கு ஓகே